நான் கவிதா பேசுகிறேன் சீர்காழிலருந்து ஊபருங்ளா ஓகேங்க நான் வந்து இது இருவத்தஞ்சாந் தேதி சீர்காழிலருந்து சிதம்பரம் கோவிலுக்கு போய்ட்டு திரும்ப வரும்போது பிச்சாவரம் போகணுங்க அந்த தேதியில கார் இருக்குங்களா ஆமாங்க ஒரு அஞ்சு பேர் போகிறோம் எந்த கார் இதாக இருக்கனுங்க அஞ்சு பேருக்கு ஓ இன்னும் வசதியாக இருக்குங்களா ஓகேங்க காலையில கோவிலுக்கு ஏழு மணிக்கு போகணும் அப்போ சீர்காழியில நாங்கள் எத்தனை மணிக்கு கிளம்பி இருக்கணும் சரிங்க ஒரு ஆறு மணி போல் கிளம்பிட்றோம் வந்து பிக்கப் பண்ணிப்பிங்களா ஓகேங்க சரிங்க இது எவ்வளோங்க அமௌன்ட் ஆகும் இந்த சீர்க் சிதம்பரம் போய்ட்டு கோவிலுக்கு ஏழு மணிக்கு போய்ட்டு திரும்ப பிச்சாவரம் போய்ட்டு பக்கத்தில் எதாவது இடம் இருந்தால் பார்க்கற மாதிரி ரெண்டாயிரத்து ஐநூறு ரூவா ஆகும்ங்ளா எப்படி கிலோமீட்டர் கணக்காக இல்லை மொத்தமாகவே சொல்றிங்களா நாள் வாடகை நாள் வாடகை சொல்றிங்களா ஓ நாள் வாடகைங்ளா ஓகேங்க டைமிங் அப்போ ஏழு மணிலருந்து பன்னெண்டு மணி வரைக்குங்களா நைட் ஓ ஏழு டூ ஏழு ஓ சரி சரிங்க அதுக்கே ரெண்டாயிரத்து ஐநூறுங்களா ஓகே கரெக்ட்டாக வந்துருவிங்ளா ஆறு மணிக்குலாம் ஓகேங்க சரி சரி ட்ரைவர் பார்த்து இது பண்ணுங்கள் ஏன்னா சின்ன பசங்களாம் வராங்க அதாவது பெரியவங்க அஞ்சு பேர் சின்ன பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க அதனால்தான் பெட்ரோல் நாங்கள் ஃபில் பண்ணிக்கணுமா இல்லை நீங்களா ஓ அந்த ரெண்டாயிரத்து ஐநூர்ல கழிச்சிடுவீங்களா ஓகேங்க ஓகே இப்போ அந்த இந்த தேதியில இருக்கும்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிடலாமாங்க ஏழு மணிக்குலாம் வந்துருவிங்களா ஆறு மணிக்குலாம் ஏன்னா ஏழு மணிக்கு அங்கே அர்ச்சனைக்கு கொடுத்துருக்கோம் அபிஷேகத்துக்கு சொல்லிருக்கோம்

சரிங்க சரி சரி இல்லை என் ஃப்ரெண்டுதான் உங்க நம்பர் கொடுத்து காண்டக்ட் பண்ண சொன்னாங்க ஆமாங்க கொஞ்சம் வாடகையை மட்டும் கம்மி பண்ணிக்க முடியும்ங்ளா எதாவது பார்த்து சொல்லுங்களேன் ஆமாம் ஆமாம் சரிங்க ஒரு ரெண்டாயிரத்து முன்னூறு போட்டுக்கோங்க சரிங்க சரி இப்போ இருபதஞ்சா தேதி கண்டிப்பாக ஆறு மணிக்கு வந்துவிடுங்க ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க

தேங்க்ஸ்ங்க ரொம்ப நன்றிங்க வச்சுட்றன்